நம்ம ஓட்டு போடுறதுன்றது வந்து நம்மளோட உரிமை அதை கண்டிப்பாக எல்லாருமே கடைபிடிக்கணும் அந்த ஓட்டு ஒரு ஒரு ஓட்டுக்கோட வேல்யூ வந்து நிறையா பேருக்கு தெரியல காசு வாங்கிட்டு ஓட்டுப் போடுறாங்க அதில் அதுன் அது மாதிரியான வேலைகள்ல வந்து நம்ம ஈடுபடுறது நம்மளை நம்மளே சீரழிச்சுக்கிறதுக்கான ஒரு வேலை தான் நான் இன்ன வரையும் ஓட்டு போட்டதில்லை எனக்கு இப்போ தான் வந்து இருபது வயசு ஆகுது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ணிருக்கேன் நான் பதினெட்டு வயசு ஆனோடனேயே அப்ளை பண்ணிருக்கலாம் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு ஸோ அதனால் நான் வந்து இது ப இனிமேல் தான் ப இப்போது வந்து ஆட் ஓட்ரு ஐடிலாம் அப்ளை பண்ணி வந்துருச்சு இந்த டைம் தான் ஓட்டு போடப் போகிறேன் எனக்கு யார் சரியானவங்களாக படுவாங்க அவங்களோட கொள்கைகள்லாம் பார்த்து நமக்கு யார் சரியா சரியான வேலைகளை செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம் நம்ம பகுதி எங்கே ஓட் போய் ஓட்டு போடணும்னா எங்கள் பகுதியில வந்து சமுதாய கூடன்ற மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே வச்சிருப்பாங்கள் ஒரு சில இடத்துல வந்து ஸ்கூல் அந்த மாதிரி காலேஜ்களை வந்து கொஞ்ச கொஞ்சம் அந்த அந்த ஓட்டு போடுறதுக்கு ஏத்த மாதிரியான இடமா மாற்றி வச்சிருக்காங்க அங்கே போய் போடுவோம் ஒரு ஒரு ஏரியாலையும் ஒரு ஒரு மாதிரியான ஓட்டு போடுற இடம் வந்து இருக்கும் நம்ம ஓட் ஒரு ஒரு ஓட்டும் நம்ம எவ்வளோ முக்கியன்றத வந்து ஒரொருத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும் ஓட்டு வா அவங்க ஓட்டு வாங்கயில வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டு போயிர்றாங்க